மேம் நான் ரியாவோட பேரண்ட் பேசுகிறேன் மேம் நாங்கள் ஃபேமிலி ட்ரிப் விஷயமாக கொஞ்சம் வெளியே போகிறோம் பாப்பாவுக்கு ஒரு த்ரீ டேஸ் லீவ் வேணும் மேம் இல்லை மேம் ஒரு எமர்ஜென்சி என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்க பேத்தியை பார்க்கணுன்னும் சொல்லுறாங்க அதனால் நாங்கள் போகிறோம் அது ஓகே மேம் ஆனால் ஒரு தடவை தானே மேம் பாட்டியை பார்க்க முடியும் அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அவங்க பார்த்தே ஆகணுன்னும் சொல்றாங்க லாங் ட்ரிப் வேறு இங்கேருந்து நாங்கள் மும்பை போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் மூண் நாளில் திருப்பி வந்துருவோம் மேம் சரி ஓகே மேம் ஒரு டூ டேஸ் இருந்தால் கூட ஓகே தான் மேம் நாங்கள் இல்லை இங்கேருந்து மும்பை டிஸ்டன்ஸ்ன்றதுதால் நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம் மேம் கிடைத்தால் பாருங்கள் மோஸ்ட்லி த்ரீ டேஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு மேம் அது ஓகே மேம் நான் ஒரு நாள் சண்டே கூட ட்யூஷன் அனுப்பி நான் பார்த்துக்கிறேன் மேம் ஒரு த்ரீ டேஸ் மட்டும் லீவ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆ அது ஓகே மேம் நான் டேக்கேர் பண்ணிக்கிறேன் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்